எங்கள் வீட்டில வந்து நான் எப்படி பெருக்கி துடச்சி சுத்தமாக வச்சிருப்பேன் அப்படின்னா எங்கள் வீட்டை வந்து மாசத்தில் ஒரு தடவை இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை கிளீன் பண்ணுவோம் ரூம்ல இருக்கிற டிரெஸ் கபோர்டு அப்புறம் புக்ஸு டேபுள்ஸு ஸ்டேஷ்னரி சாமி ரூம்மு அப்புறம் வீட்டில் இருக்கிற ஃபிரிட்ஜு வாஷிங்மெஷின் இதெல்லாம் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சிட்டு நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில இருக்கிற கொல்லப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் பூச்செடி கொடி எல்லாமே இருக்குது அதில் கீழே விழுகிற காஞ்சு போன இலையெல்லாம் வந்துட்டு கூட்டி பெருக்கி சுத்தமாக வந்துட்டு தண்ணிலாம் விடுவோம் சாய்ந்தரம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நிறைய மாடிகள்லையும் நிறைய பூச்செடி எல்லாம் வச்சிருப்போம் அதையும் வந்துட்டு சுத்தம் பண்ணி கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சிருப்போம் இதில் வந்துட்டு மாட்டு சாணத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னால் அந்த காலத்தில் கிராமப்புறங்கள்ல வீடுக்கும் அடுப்பு மொழுகுறதுக்கும் வந்துட்டு மாட்டு சாணத்தை பயன்படுத்துனாங்கள் இப்போ இருக்கிற கிராமபுறங்கள்லையுமே இருக்குது ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்குது இப்போ இருக்கிற கிராமப்புறங்கள்ல கூரை வீடுகளை விட மாடி வீடுகளும் ஓட்டு வீடுகளும் தான் அதிகமாக இருக்குது அங்கேயுமே வந்துட்டு அடுப்பில் மட்டும் தான் சாணிலாம் போட்டு மொழுகுறாங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தோன்னா காலையில் ஏந்துச்சதும் வாசல் தெளிக்கும் போது மாட்டு சாணத்தை கறைச்சி தான் வாசல் தெளிப்பாங்கள் அப்படி தெளிக்கும் போது அதில் அந்த சாணம் வந்து எவ்வளோ நன்மையாக இருக்கும்னா கிருமிகள் நோய்கள் எதுவும் வராமல் தடுக்குறதுக்கு மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷியம் என்னென்னா மார்கழி மாசத்தில் வீட்டு வாசல்ல கோலம் போட்டதுக்கு அப்புறம் அந்த மாட்டு சாணத்துக்கு குங்கும பொட்டு அந்த பரங்கிப்பூ பூசணிப்பூ எல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு இதை வந்துட்டு வைப்பாங்க அதனால இதுவே மாட்டு சாணத்தில் வந்து இவ்வளோ நன்மைகளும் அடங்கிருக்குது